நான் வந்து முக்கியமான முடிவு வந்து என் பொண்ணோட கல்யாணம் தான் முக்கியமான முடிவாக இருந்தது அதை வச்சு நான் பார்த்து நல்ல முடிவாக எடுத்து செஞ்சேன் ஆனால் செய்யறதுக்கு முன்னால் நான் முடிவெடுத்திருந்தாலும் எங்கள் அண்ணன் தம்பிங்கள் எங்கள் வீட்டுக்கார் எல்லாத்துகிட்டையும் போய் என்னோடய ஆலோசனைக்கு கேட்டேன் கேட்டப்போ அவங்க நல்ல இதாக இருந்தால் செஞ்சிக்கொடுக்கலாம் அதனால் முடிவெடுக்கலாம் நல்ல முடிவுன்னால் முடிவெடுத்து நல்லப்படியாக செஞ்சிக்கொடுன்னு சொன்னாங்கள் நானும் அதுக்கு தகுந்தமாரி முடிவெடுத்து செஞ்சிக்கொடுத்தேன்